இப்போ ஒரு விவசாயி கால்நடை வளர்க்குறான்னு சொன்னால் அந்த கால்நடையை வளர்க்கப் போகும்போது இப்போ ஒரு ஊரில் போய் ஒரு காளைமாடு வாங்கிட்டு வராங்கன்னால் இப்போ ஒரு பத்தாயிர ரூபான்னு வாங்கிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சு அந்த மாட்டை நல்லபடியாக நல்ல தீவனம் போட்டு நல்லா வளர்த்து கொண்டுட்டு வரும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வாங்கின தொகையை விட இன்னொரு நாலாயிரம் ஐயாயிரம் சேர்ந்து விற்கும் சேர்த்து நல்லா நம்ம மாட்டை வளர்த்து வச்சால் தான் சேர்த்து விக்கும் அப்போ அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஒரு அமௌண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பசுமாடுலாம் பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்கன்னா நல்லா நெறைய ஒரு வீட்டுக்கு நாலஞ்சு பசுமாடு வச்சு வளர்க்கும்போது அதோடைய பாலை வந்து கறந்து அக்கம்பக்கத்தில் விற்கறது போகிறது அப்புறம் வீட்டிலேயே ஒரை ஊற்றி வச்சு தயிராக விற்கறது அப்புறம் வெண்ணையை எடுத்து வெண்ணையாக விற்கறது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உரி வீடு காட்டில் பார்த்திங்கன்னா பா பானை வச்சு உரிலாம் செட் பண்ணி தயிர் இதில் வெண்ணெய் எடுப்பாங்க வீட்டு காட்டுங்களில் வெண்ணெய் விற்கறது நல்லா இன்னும் அதிகமான மாடுகள்லாம் வளர்த்தோம்னாக்கா நெய்யாகவே உருக்கி நெய் விற்கறது இந்தமாதிரி மனிதனுக்குக் கால்நடையினால் வந்து தீவனம் போக்குவரத்து மெயின்டென் பண்ணி நம்ம வளர்த்து விட்டு வந்தோம்னால் அதோடைய வரவுகளும் இந்தமாதிரி பலவகைகளில் அதோடைய வரவுகளை ஈட்டலாம்